மீன் புடிக்க போவோம்மா நாங்களெல்லாம் ஆத்துக்குள்ள மீன் புடிலாம் பிடிக்க போவோம் டேமில் ஒரு டைமுக்கு சங்கு ஊதுனா டக்குனு வந்துடலாம் அதில் இந்த கல்லாறுலேருந்துலாம் தண்ணி வரும் பிடிக்கும் தெரியாது துணி துவைக்க போகிறவன் குளிச்சுட்டு வரும் போது மேட்டில் துணிமணிலாம் வச்சுருவாங்க குளிக்கப் போகும் போது மேலே வந்து பார்த்தா துணி இருக்காது தண்ணி வர்றதும் தெரியாது ஒன்னும் தெரியாது அப்போது வந்து டேம்ல சிக்னல் கொடுப்பாங்க ஒரு டைம் கரண்ட் இல்லைன்னா சிக்னலே வராது தண்ணி மட்டுந்தான் வரும் சிக்னல் வந்துச்சுனால் தான் சரி ஓ சங்கு ஊதிருக்காங்க அப்படி போய் நம்ம உஷார் ஆகி வெளியே ஓடி வந்துடுவாங்க இல்லைன்னா இருக்க துணிமணி எல்லாமே போயிடும் மீனையும் பிடிக்க முடியாது ஒன்னும் முடியாது அப்படியே தூண்டி குதித்து தூக்கி வீசி போட்டு நம்ம அப்படியே எங்கேயாது தோப்பு கீப்புக்குள்ள புகுந்து அப்படியே ஓடி வர வேண்டியது தான் மட மடனு தண்ணி வந்து தண்ணி டேம்லேருந்து வர்கிறது எவ்வளோ ஸ்பீடாக வரும் தெரியுங்களா அதெலாம் கரண்ட் எதுக்கு வச்சுருக்காங்க தண்ணி அப்படியே போய் டக்கு டக்கு டக்கு டக்குனு வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம தான் உஷாருக்கு நம்ம தான் பாதுகாத்துக்கணும் அவ்வளோ தான் சங்கு ஊதுவாங்க சங்குலாம் மூணு சங்கு ஊதுவாங்க மூணு சங்கு ஊதுவாங்க எப்போவுமே எப்போ தண்ணி திறந்து விடுறாங்கனு தெரியும் அங்கே ரெம்பிடுச்சுனா தண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பக்கம் வரும் இல்லை அதுவும் மீறி இன்னும் ஏதுவும் நடந்துச்சுன்னா ஒன்னும் செய்ய முடியாது தான் தண்ணி வந்து முங்கிட்டோம்னா அப்படி ஆத்தோட போக வேண்டியது தான் வேற ஒன்றும் செய்ய முடியாது ஓகேவா